சுற்றுல்லாப்பயணிகள் வந்து இங்கே வந்து தெரிஞ்சு என்னென்ன தெரிஞ்சிக்கலாங்கன்னா பொதுவாக வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டு இருக்கும் பஞ்சாப்பில் வந்து குஸ்தி இருக்கும் அந்த அந்த ஊரில் ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஒரு ஸ்பெஷலான விளையாட்டுங்கல்லாம் இருக்கும் இப்போ வந்து முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டு நான் யான் சொல்லுறன்னா அது வந்து பாரம்பரிய விளையாட்டு அந்த அந்த காலத்தில் இருந்து தமிழர்கள் வந்து மாட்டை வந்து அடக்கி ஜல்லிக்கட்டு மாரி விளையாடுவாங்க அது இடையில கூட பார்த்திங்கன்னா அந்த விளையாட்டு விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா தடைகள் எல்லாம் வந்தது நிறையா தடைகள் வந்தாலும் போராட்டல்லாம் நடத்தி இப்போ திரும்பவும் ஜல்லிக்கட்டு வந்து நடத்துறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் வந்து இளைஞர்கள்லாம் வந்து இந்த காளையை வந்து அடக்குவாங்க அவங்க வந்து எந்த அளத் எந்த அளவுக்கு ஒரு பலத்தோட காளையை அடக்குறாங்கன்ற மாரி போட்டிகள்லாம் நடக்குது அதுக்கேற்ற மாரி தமிழ்நாட்டில் ப்ரைஸ் எல்லாம் ஜல்லிக்கட்டு அடக்குறத்துக்கு நிறைய பரிசு எல்லாம் கொடுக்குறாங்க நிறைய ஊர்களில் நடக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு வந்து அப்டே வந்து போட்டியில் வந்து விடரமாட்டாங்க மாடு வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அதேமாரி ஜல்லிக்கட்டு காளையை அடக்க வரவங்க அவங்களோடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து மருத்துவ சர்டிவிக்கேட்டு மருத்துவ ஆலோசனை சர்டிவிக்கேட் வாங்கி தான் அந்த போட்டியை நடத்துறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கனா இந்த ஜல் இது தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டும் இல்லாம சேவல் இருக்கு சேவல் சண்டை இருக்கு கொக்கோ கபடி எல்லாம் நிறைய கொக்கோ கபடி எல்லாம் இருக்கு பொண்ணுங்களை அதாவது இங்கே வந்து ஒரு ஒரு பள்ளிகள்லையும் பார்த்திங்கனா கொக்கோ கபடி எல்லாம் வச்சு வேர்ல்டு அவல்ல வேர்ல்டு அதாவது டிஸ்ட்ரிக் அளவில் நிறைய போட்டி எல்லாம் நடத்துறாங்க ஸ்கூலில் பள்ளி முதல் கல்லூரி வரை இந்த விளையாட்டுல்லாம் நடக்குது ஒரு ஒரு ஸ்கூல்லையும் காலேஜிலையும் இது வந்து இந்த விளையாட்டெல்லாம் நல்லா உற்சாகப்படுத்துறாங்க உற் உற்சாகப்படுத்தி நிறையா குழந்தைங்கல்லாம் நிறையா மாணவர்கள் எல்லாம் நல்ல விளையாடி வின் பண்ணுறாங்க இது வந்து இந்த கொக்கோ கபடி ஜல்லிக்கட்டு எல்லாம் தமிழ்நாட்டுன்னு இல்லாம எல்லா ஊருக்கும் தெரியப்படுத்துறாங்க எல்லா ஊர்லையும் இந்த விளையாட்டை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க